இப்போ நான் பார்த்திங்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் நான் எது ரிலேட்டடாக படிக்கிறேன்னா பிஸ்னஸ் ரிலே ரிலேட்டடாக தான் படிக்கிறேன் இப்போ நான் பார்த்திங்னா நான் இப்போ என்ன பிஸ்னஸ் செய்யணுன்னு பார்த்திங்னா வச்சுக்கோங்களேன் ஒரு வாட்டர் கேன் கம்பெனி ஏன்னால் வாட்டர் வந்து பொதுவாக இயற்கையால் உருவாக்கபட்டது அதிலருந்து தான் வந்து வாட்டர் நம்மளுக்கு கிடைக்கிது அப்போ அதில் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண தேவை இல்லை அந்த வாட்டர் கேனுக்கு கேனுக்கு மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம் முக்கிய மூலக்கூறுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல இப்போ அந்த ப்ராடெக்ட்டு அந்த ப்ராடெக்ட்டில் அந்த கன்டென்ட்டை எடுத்து அதை முழுசாக முடிச்சுட்டு அதில் வர அமௌண்ட் அதில் வர டேலி அமௌண்ட்டை வச்சு நான் வேறு பிஸ்னஸ் பண்ணுவேன் அது என்னன்னு பார்த்திங்னா மசாலா ப்ராடெக்டு அப்புறம் நிறைய அன்றாட யூஸ் பண்ணுறது பாத்திங்கனா கிச்சன் தான் ஈஸியாக ரீச் ஆகணும் மசாலா ப்ராடெக்ட் பண்ணி அதில் வர அமௌண்ட்டை வச்சு என்னோடய ஃப்யூச்சரு செட் பண்ணி ஒரு பிஸ்னஸ்மேனாக இந்த வேர்ல்டில் ப்ரூவ் பண்ணும் அவ்வளோ தான்